நெட்ஃப்ளக்ஸ் ப்ரைம் இதுபோன்ற நவநாகரிக ஊடகங்கள் ச சினிமா ஊடகங்களை நான் இதுவரை கண்டதில்லை நான் வந்து டிவி மற்றும் கேபிள் டிவியில் படம் பார்த்துருக்கிறேன் ஆனால் ப்ரேமில் சில சில நே சில நேரங்களில் என் நண்பர்கள் வீட்டுக்கு சென்றாலோ இல்லை உறவினர் வீட்டுக்கு சென்றாலோ அங்கு ப்ரேம் அல்லது நெட்ஃப்ளக்ஸில் அவர்கள் புதிதாக வந்த மூவியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அவருடன் நான் அமர்ந்து பார்த்துருக்கிறேன் முன் முன்காலத்தில் இருக்கும் கேபிள் டிவி அல்லது செயற்கைக்கோள் டிவியிலிருந்து நான் எப்படி வேறுபடுத்தி பார்க்கிறேன் என்னவென்றால் அதில் வந்து ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பத்து நிமிடம் சினிமா ஓடிக்கொண்டிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா அந்த டிவியில் பங்குதாரராக இருக்கக்கூடிய அவர்களினுடைய விளம்பரச் சேனல் விளம்பரங்களை ப பயன்படுத்தி போடுவார்கள் அது ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் விளம்பரம் ஓடும் அந்த நேரத்தில் நமக்கு படம் பார்த்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த அடுத்து என்ன வ அடுத்து என்ன சீன் வரும் அடுத்து என்ன பாடல் வரும் அடுத்து என்ன சண்டை காட்சி வருமென்ற எதிர்பார்ப்பில் இருக்கும்பொழுது முற்றிலும் அந்த விளம்பரம் வந்தவுடன் நமது மூளையும் மாறிவிடும் ஆனால் நெட்ஃப்ளக்ஸிலும் ப்ரைமிலும் அதை காட்டும் பொழுது நாம் என்ன மூளையில் நம் என்ன சித்தரித்து வைத்துவிட்டு படம் பார்க்க அமர்ந்திருக்கிறோமோ அந்த உத்வேகத்தை அந்த நெட்ஃப்ளக்ஸ் ப்ரேம் ஆகிய ஊடகங்களில் ப அந்த நவநாகரிக ஊடகத்தின் ஸ்ட்ரிமிங் சேவையை பயன்படுத்தி அந்த ஊடகங்களை பார்க்கும் பொழுது நமது மூளை எதை எண்ணிக்கொண்டு பார்த்துக் கொண்டு இருக்கிறோமோ அந்த சிந்தனைக்கேற்றார்போல் நம்மளை அழைத்துச் செல்லும் அந்த மூவி மூவி இடு முடியும் வரை நாம் எதோ ஒரு சினிமா தேட்டர்ல அமர்ந்திருப்பது போலவோ நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் பழைய காலத்து டிவியில் அதாவது கேபிள் டிவியிலோ அல்லது செயற்கைக்கோள் டிவியிலோ நான் பார்த்துக்குபோது செயற்கைக்கோள் டிவி அதிகம் மழை பெய்தால் நமக்கு வந்து அந்த ப தொடர்ச்சியாக அந்த படத்தை பார்க்க இயலாது ஏன்னால் இடி மின்னல் இதல் இதன் காரணமாக ஏதேனும் பழுது ஏற்படுமென்ற காரணத்தினால் நாம் தொடர்ச்சியாக அந்த ப படத்தை பார்ப்பது முடியாமல் ஆகிவிடும் அதேபோல்தான் கேபிள் டிவியிலும் அதேபோல்தான் மழையின் காரணமாகவோ இல்ல புயலின் காரணமாகவோ எங்கே ஏதேனும் ஒயர் பிரச்சனை வந்தாலோ இல்லை கரண்ட் எலக்ட்ரிக் பிரச்சனை வந்தாலோ தொடர்ச்சியாக அந்த படத்தை பார்க்க இயலாது ஆனால் அதே இது நெட்ஃப்ளக்ஸிலோ ப்ரேமிலோ நாம் பார்க்கும் பொழுது புயல் ஒன்று தவிர மற்ற அனைத்துலேயும் நமக்கு எலக்ட்ரிக் சப்ளை இருந்தால் மட்டும் போதும் நெட்ஃப்ளஸ் ப்ரேமில் நம் தொடர்ச்சியாக ப மூவி ப படத்தை பார்த்துக்கொண்டே நாம் இருக்கலாம் என்பதுதான் நான் சமீபகாலத்தில் நான் அறிந்துகொண்டது ஆனால் நெட்ஃப்ளக்ஸ் ப்ரேம் போன்ற ஸ்ட்ரீமிங் சேவையை பயன்படுத்தி உள்ளீர்களா என்ற கேள்விக்கு நான் உண்மையை உண்மையான ஒரு பதிலை நான் தெரிவிக்க வேண்டுமென்றால் நான் இதுவரை எனது சொந்த முயற்சியிலோ இல்லது எனது சொந்த வீட்டிலோ நான் அதுபோல் பயன்படுத்தியதில்லை எனது வீட்டில் கேபிள் டிவிதான் இருக்கிறது நான் இதில் பணம் செலுத்தி மாதம் மாதம் பணம் செலுத்திதான் இதில் ப பயன்படுத்தி வருகிறேன் ஆனால் என்னுடைய டிவியில் இதுபோன்ற வசதிகள் உள்ளது நெட்ஃப்ளக்ஸ் ப்ரேம் யூடியூப் இதுபோன்ற வசதிகள் இருக்கிறது ஆனால் அதற்கு நான் இதுவரை த எந்தவித முற்போக்கும் எடுத்து நான் அதை கண்டதில்லை ஆனால் அதுபோல் அப்புறம் இந்த நெட்ஃப்ளக்ஸ் ப்ரேமில் மூவி பார்ப்பது என்பது உண்மையிலே ஒரு ம மற்றட்ட மகிழ்ச்சியை தரும் ஏன்னால் ஒரு படத்தில் உட்காந்தோம் ஏன்னா நம்ம வேலை பார்த்துட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல வந்து உட்காந்து படம் பார்க்கணும்போது த்ரோஅவுட் அந்த மூவியை பார்த்து எந்திரிக்கிறதுக்கு ஒரு கம்பர்டஃபுள் ஸோன் அந்த நெட்ஃப்ளக்ஸ் ப்ரேமிலே கிடைக்கும் அடுத்து கேபிள் டிவியிலோ செயற்கைக்கோள் டிவியிலயோ அது கிடைக்காது ஏன்னா ஒரு ப ஒரு காமணிநேரம் ஓடிகிட்டே இருக்கும் டக்குன்னு விளம்பரம் போடவும் நம்ம மைண்ட் செட் எல்லாமே மாறிவிடும் ஸோ அதனால் ஐ லைக்கு நெட்ஃப்ளக்ஸ் ப்ரேம் இதுபோன்ற ஸ்ட்ரீமிங் சேவையை பயன்படுத்தி பார்ப்பது நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்பது என்னுடைய சிந்தனை